ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் ஆமாம் சார் நான் ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே நல்லது சார்

ஆமாம் சார் ஆமாம் சார் நான் இப்போ டென்த்தில் அவங்க எவ்வளோ மார்க் சார் எடுத்தாங்க நானூற்றி இருபது மார்க்கா சார் அவங்க லெவன்த்து என்ன க்ரூப் சார் வேணும் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ சார் நீங்கள் மேக்ஸ் பயாலஜியே எடுத்துங்க சப்போஸ் வருங்காலத்தில் அவரு வந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டாலும் பண்ணிக்கட்டும் சார் ஆ இல்லை சார் இந்த க்ரூப் எடுத்தீங்கன்னால் நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம் சார் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஆ ஆமாம் சார் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால்தான் எங்கள் காலேஜில் நாங்கள் அட்மிஷன் தருவோம் இவன் அதை முடித்தாதான் நாங்கள் அட்மிஷன் தருவோம் சார் அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்போதான் ஸ்கூலில் வந்து சேர்த்துப்போம் வேறு எதுவும் இல்லை சார் நீங்கள் வரும்போது வந்து உங்கள் மார்க் ஷீட் ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்ட்டிவிக்கேட்டு இன்கம் சர்ட்டிவிக்கேட்டெலாம் எடுத்துட்டு வந்துடுங்க சார் சார் பணம்லாம் அதுதான் சார் ஸ்காலர்ஷிப் வரும் நீங்கள் வந்து கேஸ்ட்டு இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் தருவாங்க அதை விட்டால் ஹாஸ்டல் ஃபீஸு பஸ்ஸு வேணாலும் பஸ் வசதிக்கு அந்த காசு நீங்கள் தரணும் சார் ஆ ஹாஸ்டல் இருக்குது சார் நீங்கள் எந்த ஊரு சார் வரீங்க இங்கே தான் பக்கத்துலேயா இல்லை வெளியூரா சார் அப்போ ஹாஸ்டல் தான் சார் கரெக்டாக இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூபா தான் சாப்பாடு வந்து ஆயர ருபா வரும் சார் ஆமாம் சார் சாப்பாடு நாங்கள் மூணு வேளையும் போட்டிருவோம் ஆ கூட்டி வாங்க சார் அட்மிஷன் சீக்கரமாக முடிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ வேகமாக வரீங்களோ அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இதில் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சார் ஆ ஓகே சார் நன்றி நன்றி